போன வாரம் தீபாவளி பங்சனுக்காக கொஞ்சம் பிளாஸ்டிக் ஜாமான் வாங்கி இருந்தேன் கிச்சன் ஒயரு என்னென்ன வாங்கி இருந்தன்னா வந்து சால்ட் டப்பா பெருங்காய டப்பா மொளகாப்பொடி டப்பா வெந்தய பாக்ஸ்சு அப்புறம் வாட்டர் பாட்லு கொஞ்சம் வாங்கி இருந்தன் அப்புறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்குறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குறதுக்கு கொஞ்சம் வாங்கி இருந்தன் இதில் என்னான்னா ஒரு ரெண்டு மாதம் கூட ஆயி இருக்காது ரெண்டு மாதத்துலையே வந்து ஒரு தரமே இல்லாதமாதிரி இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த பாட்டில்லாம் வந்து சூடான தண்ணி ஊற்றுனா அந்த வாட்டர் பாட்டல்லாம் அப்படியே ஒருமாதிரி ஹீட் ஆகி ஒருமாதிரி பிளாஸ்டிக் வாடை அடிக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் அந்த சால்ட் டப்பாலாம் ஒரு சரியான ஒரு தரமே இல்லாம இருக்குது ஏன்னா அது ஒரு ரெண்டு வாட்டிதான் கீழே விழந்துருக்கும் அதுல வந்து உடைஞ்சிருச்சு பாதி இது எண்ணெய் பாட்டில்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு ஏன்னா அப்படினா அதெலாம் யூஸ் பண்ணவே பிடிக்காத நிலைமைக்கு போய்விட்டு எனக்கு அதனால அவங்க வெப்சைட்டில் போய்விட்டு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் இதுமாரி இருக்குங்க இந்தமாரி கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுங்க தரமே இல்லாததை கொடுக்குறீங்க காசு போட்டுதானே நாங்கள் வாங்குறோம் அது கொஞ்சம் தரமாக எடுத்து கொடுங்க எல்லாரும் வந்து என்ன கேட்குறாங்க கொஞ்சம் தரம் கொடுங்க இந்தளவுக்கு அமௌண்ட் வாங்குனீங்களே கொஞ்சம் தரமான பொருளை கொடுத்தா என்னன்னு தான் கேட்பாங்க அதனால அவங்க வெப்சைட்டில் போய்விட்டு என என்னோட கருத்தை பதிவிடப்போறேன்